முதலில் விளையாட்டு ஆரம்பிக்க வேண்டும் ஆரம்பிக்கணும்னா முதல்ல வந்து காவல்துறையிட்ட போதுமான பா பாதுகாப்பையும் கேட்கணும் பர்மிஷன் வாங்கணும் அவங்க பர்மிஷன் கொடுக்கும் போது தான் நம்ம அந்த இடத்துல விளையாட்டு நடத்த முடியும் அப்படின்னு அங்கே ஒரு அங்கே ஒரு சட்டம் இருக்குது அப்போ பர்மிஷன் வாங்கும் போது ரெண்டு பக்கம் டீமை பார்ப்பாங்க இ இவங்கள்ட்ட இவங்கெல்லா பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு முதல்ல காவல்துறை வந்து எல்லா விதத்துலயும் நம்மளுக்கு தேவையான பாதுகாப்பை கொடுப்பாங்க ரொம்ப பிரச்சினைக்குரிய டீமாகே இருந்தால் ஆல்ரெடி அவங்களோட பழைய ரெக்கார்ட் பார்க்கும் போது பிரச்சினைக்குரிய காரியங்கள் எதாது இருக்குதுன்னா இவங்க வந்து திரும்பவும் அவங்க ஆல்ரெடி அவங்க வந்து அங்கே காவல்துறையினரை கூட ஒரு சிலரை அங்கே அனுப்பி வைப்பாங்க அப்போ இந்த வகையில் விளையாட்டு வீரர்களுக்கும் பாதுகாப்பு பார்க்க வர்றவங்களுக்கும் பாதுகாப்பு கிடைக்கும் விளையாட்டும் ஒரு அமைதியாக நல்ல முறையில் நடந்துர் நடந்தேறும் அப்படி திடீர் வன்முறைக்கு நம்ம காவல்துறையை நேரடியாக அணுக வேண்டியது தான் பர்மிஷன் வாங்கும் போதே காவல்துறை போதுமான பாதுகாப்பை பற்றி தான் பேசுவாங்க